சார் விக்னேஸ்வரனுங்களா சார் நீங்கள் பால் கொண்டாந்து கொடுத்தீங்க நான் உங்கள்கிட்ட தான் ரெகுலராக வாங்கறேன் பால் என்ன சார் இப்படி கெட்டுப்போன மாரி இருக்கு சார் அப்போ நான் என்ன சார் பொய்யாக சார் சொல்லுறேன் பாருங்கள் சார் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த பால் இப்போ எங்கள் வீட்டில் காமிக்கிறாங்க பால் பார்த்தீங்கன்னா திரிஞ்ச மாரி இருக்கு சார் நீங்கள் பாலும் இப்போ வரப்போ பார்த்தா கொஞ்சம் சரி இல்லாத மாரி கொண்டு வரீங்க ஆ நான் ஐம்பதுரூவா விம்பார் போட்டு பாத்திரம் கீத்தரெல்லாம் விளக்கி வச்சு பால் வாங்கறேன் என்ன சார் என்ன போய் அப்படி சொல்லுறீங்க மற்றவங்க இனிமேல் கம்பளைண்ட் பண்ணுவாங்க பாருங்கள் இதோட நான் ரெண்டாவது வாட்டி பார்க்குறேன் பால் அப்படி தான வருது நான் நான் என்ன பொய் சொல்லுறேன்னா உங்கள்கிட்ட மட்டும் பொய் சொல்லணுமா நான் ஒரு லிட்டர் நாற்பது ரூவா கொடுத்து வாங்கறேன்ல நான் அப்போ உண்மையை தான் சார் சொல்லமுடியும் அப்படிங்களா சரி ஓகே பார்த்து வாங்க சார் முன்னாடி மாரி முன்னாடி இப்போ வந்த பால் கூடம் கொஞ்ச எருமைமாட்டு பால்மாதிரி திக்னஸாக இருக்கு இது திக்காகவும் இல்லை திரிஞ்சமாரியும் இருக்கு அதனால் தான் கேட்டேன் உங்களுக்கு மாடு பிரச்சனையாக இல்லை என்ன நீங்கள் பிரச்சனையாக இல்லை எந்த இது ஒன்றுமே தெர்லையே ஓகே ஓகே சார் எங்கள் மேலே மிஸ்டேக் இல்லை பார்த்துக்கோங்க நீங்க தான் பார்த்துக்கணும் அதை ஓகே தேங்க் யூ